ஹலோ வணக்கம்ண்ணே ஆமாண்ணே சொல்லுங்கண்ணே என்ன வேணும் அண்ணே மூணு மீனும் மூ ஒவ்வொரு வெலை வஞ்சிர மீன் எடுத்துட்டிங்கன்னால் கிலோ தொள்ளாயிரம் சீர் மீன் வந்து எண்ணூறுரூபா அப்புறம் கிங் மீன் வந்து நானூறுபாய் இப்படி வ விலைக்கு தக்கண்ண மீன் உங்களுக்கு எந்த மீன் வேணும் இதுப்போக என்ட்ட பாறை மீன் இருக்குது ஊளி மீன் இருக்குது வஞ்சிர மீன் இருக்குது சால மீன் இருக்குது நண்டு இருக்குது கொடுவாய் இருக்குது வித விதமாக மீன் இருக்குது எல்லா மீனுமே நல்ல மீன் உங்களுக்கு என்ன மீன் வேணும் அண்ணே நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம் தான் பழைய ஸ்டாக்கு எதுமே நம்மள்கிட்ட கிடையாது உங்களுக்கு எந்த மீன் வேணும்னு சொல்லுங்க நீட்டாக கட் பண்ணி அண்ணா கட் பண்ணுறதுக்கு ஒரு மீனுக்கு இருபது ரூபா கிலோவுக்கு இருபது ரூபா நீங்க தந்துடணும் இப்போ எண்ணூறுபாய் வஞ்சிர மீன்னால் எண்ணூற்றி இருபது ரூபா நீங்கள் எனக்கு தரணும் அண்ணே மீன் மட்டும் தான் ஏன்குள்றது கட் பண்ணுறது வேறு ஒரு பொம்பளை தான் பண்ணுவாப்புலை அப்படிங்கையில அவர்களுக்கு நான் பைசா கொடுத்து தான் ஆகணும் நான் என் கைலேருந்து கொடுக்க முடியாதில்லைண்ணே எண்ண நம்மள்கிட்ட ஃபிக்ஸட் ரேட்ண்ணெ மீனை வாங்கி நீ இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுண்ணே அதுக்கப்புறம் நீ என்னை தேடி தாமுண்ணே நீ மீன் வாங்குவே ஆமாண்ணே சரிண்ணே சரிண்ணே விடுண்ணே விடுண்ணே கட் பண்ணுற காசு வேண்டாண்ணே மூணு மீனுக்குள்ள அமௌண்ட்டை உனக்கு சொல்லுதேன் அதை எனக்கு பே பண்ணு மூணையும் வெட்டி உனக்கு கொடுத்துட்றேன் அண்ணே பாறை மீன் வாங்கக்கூடாது தேங்காய் பாறை நல்லா இருக்குமுண்ணே கொழம்புக்கு சரிண்ண நீ வாங்கி பார்த்துட்டு இனிமேல் க்ரேஸ் அக்கா கடையை தேடி தான் நீ வருவேண்ணே வேணாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுண்ணே அண்ணே எப்படி பீஸ் போடணும் பொரிக்கிறதுக்கா கொழம்புக்கா எப்படி போடணும் சரிண்ணே எல்லா மீனுமே பொரிக்கிற மாதிரி தலையை மட்டும் கொழம்புக்கு போடுற மாதிரி போட்டிரும்மா தலையும் வாலையும் சரிண்ணே சரிண்ணே நன்றிண்ணே நான் இப்போது ஒரு அரைமணி நேரத்தில் கொடுத்து விட்றேண்ணே பையன்கிட்ட ஆ சரிண்ணே வக்கி என்னண்ணே